மீன் கடையா கடையில எல்லா மீனும் இருக்குங்க மீன் வில என்னங்க மீனுக்கு வில குறைக்க முடியும்ங்களா எனக்கு மீன் வேணும் கொஞ்சம் மீன் குறச்சி கொடுங்களேன் விலைய எவ்வளோ போட்டுபிங்க இன்னும் கூட கொஞ்சம் குறைங்களேன் கெண்டை மீனில் அதுலையும் குறைக்க மாட்டிங்களா நூரூபா போட்டுக்குங்வீங்களா கெண்டை மீன் வேணும் இன்னும் பத்துரூவா கூட குறச்சிக்கிங்கம்மா பத்துருவா மட்டும் குறச்சிக்கிங்க இல்லை நான் கடைக்கு வர வேலை இருக்கு அங்கேயே வச்சுங்க நான் வரும் போது வாங்கிறேன்